தோட்ட வேலை பாக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வெவசாயம் அதனால எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லோரும் வயலுக்கு போகும்போது நாங்களும் கூட போவோம் வேலைச் செஞ்சதுனால எங்களுக்கு தோட்ட வேலைச் செய்றதுக்கு இண்ட்ரெஸ்ட்டாக இருந்திச்சு எங்கள் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் தக்காளி மிளகா வெங்காயம் அந்தமாதிரி வெச்சுருக்கோம் அதில் வந்து எங்கள் சொந்த வயகாடுனோடனே நாங்கள் அதில் களைவெட்டி வேலை பார்த்து எங்களுக்கு இண்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதனால நாங்கள் அந்த வேலையை நல்லா பார்ப்போம் நல்லாச் செய்வோம் அது எனக்கு அப்படி எங்கள் பாட்டியம்மா கூடலாம் போனதுனால அந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாகிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதனால் செஞ்சு பழகியாச்சு அந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் விவசாயம்ன உடனே நாங்கள் அதை செய்வோம் செஞ்சுருக்கு ஆமாம் அதனால அந்த வேலை எங்களுக்கு நல்லா பிடிக்கும் தோட்டத்துக்கு இப்போது தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகா அது எல்லாம் போட்டு அங்கே களைவெட்டி நல்லா இது பண்ணியிருக்கோம் நல்லா இது பண்ணியிருக்கோம் அது நல்லா மருந்து உரம் எல்லாம் போடுவோம் எல்லாம் செஞ்சுருக்கோம் அது நல்லா காய்க்கும் நல்லா தோட்ட வேலை எங்களுக்கு நல்லா பிடிக்கும் நல்லா இது பண்ணியிருக்கோம்